ஆறு நாலு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஏழு எ ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று